நான் படிப்பை முடிச்சிவிட்டு ப்ளஸ் டூ முடிச்சிட்டு ஆர்மியில போய் ஜாய்ன் பண்ணிடேன் ஆர்மியில பதினேழு வருஷம் சர்வீஸ் பண்ணிவிட்டு வந்து இப்போ விவசாயம் ரெண்டு ஏக்கர் நிலம் இருக்குது நிலத்துல விவசாயம் செஞ்சிகிட்டு இருக்கேன் கறவை மாடு இருக்குது கறவை மாடை வச்சி மெய்ன்டென்ஸ் பண்ணிட்டி இருக்கேன் எங்கே வேலைக்கு போகறது